நான் என்னுடைய தந்தை மீன் பிடிக்கச் செல்லும் பொழுது சிறுவயதில் இருந்தே அவருடன் செல்வதால் மீன் பிடிக்கும் உத்திகளை அவர் எனக்கு கற்றுக்கொடுத்தார் மேலும் எனக்கு அதில் ஏற்பட்ட ஆர்வம் நான் வெகு விரைவாக அதனைக் கற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருந்துள்ளது நான் மிகச்சிறிய வயதிலிருந்தே மீன் பிடிக்கச் செல்கிறேன் என்னுடைய தந்தை அத்தொழில் செய்வதால் நான் அத்தொழில் மீது ஈடுபாடு கொள்ள உதவிகரமாக இருந்தது எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடமிருந்து நான் சில மீன்பிடி நுட்பங்களையும் கற்றுக்கொண்டேன் முதலாவதாக தூண்டிலில் நாம் மீன் பிடிக்கும்பொழுது மீனிற்குத் தேவையான உணவில் ஒரு ரசாயனத்தைத் தடவி அதனை வீசுவதன் மூலம் மீன் எளிதாகச் சிக்கும் மேலும் ஒருவித கொடியை எடுத்து அதனை நச்சு அதன் சாறைப் பிழிந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட பரப்பில் நீரினைப் பாத்தி போல் அமைத்து அதில் அச்சாறினை ஊற்றினால் அந்தச் சாறினை உண்பதற்காக மீன்கள் அவ்விடம் வரும் அந்த மீன்கள் சாற்றினை உண்ட பிறகு மயங்கி தள்ளாடிய நிலையிலேயே இருக்கும் அப்பொழுது நாம் மீன் பிடித்தால் மீன் பிடிப்பதற்கு அது மிகவும் இலகுவாக இருக்கும் சிறுவயது முதலாகவே நான் மீன் பிடிக்கச் செல்வதால் இத்தொழில் முறைகளை நான் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் இலகுவாக அமைந்தது மேலும் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது என்னை அழைத்துச் சென்றதும் இதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தது